கரும்பு போடுறாங்க கரும்பு எல்லாம் இப்போ விவசாயமே பண்ணுறது இல்லை முந்திலாம் காய் காய் செடி நடுவாங்கள் தென்னஞ்செடி வைப்பாங்க வாழமரம் வச்சாங்க கரும்பும் போட்டாங்கள் மஞ்சளும் போட்டாங்கள் எல்லாமே பண்ணுனாங்கள் பண்ண முடியல இப்போல்லாம் எல்லாம் காடு சும்மாவே தான் கிடக்குது எல்லாம் பண்ணுனாலும் மலையும் சரியா பெய்ய மாட்டேங்குது இப்போல்லாம் வெள்ளாமை விளைய மாட்டேங்குது பூவிலையும் போடையிலையும் காஞ்சி போயிடுது ஏதோ சோளம் வச்சுக்கிட்டு மாட்டுக்கு ரெண்டு தீனி அறுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க வேற வெள்ளாமை எதுவுமே இல்லை இப்போது தென்னஞ்செடி வைக்கிறாங்க ஏதோ காட்டுக்குள்ள ரெண்டு வாழை கட்ட வாழைமரம் வச்சிக்கிட்டு அதுக்கு தண்ணி வெட்டி தண்ணி வந்தால் கட்டுவாங்கள் இல்லைன்னா எல்லாம் மரம் காப்புக்கு வந்த மரம்லாங்கூட தண்ணி இல்லாத காஞ்சிப் போச்சு மரமே செத்துருச்சு இப்போ அதுலேருந்து பயந்துக்கிட்டு எல்லா யாருமே செடி வைக்கமாட்டேங்கிறாங்க ஒரு வருசைக்கு மலை பெய்யுது மழை இல்லாதுப் போனால் க ம செடி எல்லாம் செத்துப் போயிடுது அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஏரியாவில் ஏரி அதிகமாக இல்லை மலையும் அதிகமாக பத்து வருசமாக மழை பெய்யறதில்லை அப்புறம் அதனால விவசாயம் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பண்ணுறவிக பண்ணுறாங்க பண்ணாதவிக காடு சும்மா தான் கிடக்குது யாருமே விவசாயி சரியா பண்ணுறதில்ல ஆடும் மாடும் மேய்ச்சிக்கிட்டு கோழி குஞ்சு வளர்த்திக்கிட்டு அப்படித்தான் இருக்குறாங்கள் மில்லுக்கு போகிறாங்க தறி ஓட்டப் போறாங்க ஏதோ கடை வைக்கிறவிக கடை வைக்கிறாங்க பைலான்ஸு வைக்கிறாங்க அதுதான் நடத்த முடியும் வேறயெல்லம் போய் காடு தோட்டம் வாங்க முடியாது செ எதுவுமே செய்ய முடியாது